ஹலோ வணக்கம் டீச்சர் வணக்கம் டீச்சர் நான் தர்ஷன் அம்மா பேசுகிறேன் டீச்சர் பார்த்தோம் டீச்சர் பேரன்ட்ஸ் மீட்டிங்குக்கு வர முடியலை டீச்சர் நான் கொஞ்சம் எனக்கு உடம்பு முடியலை டீச்சர் அதனால் தான் என்னால் வர முடியலை பையன் கொஞ்சம் இதாதான் டீச்சர் படிக்கிறான் பேப்பர்லாம் கொஞ்சம் மார்க்குலாம் பார்த்தா எல்லாத்துலேயும் கம்மியாக வாங்கியிருக்கற மாதிரி இருக்குது அவனை கொஞ்சம் விளையாட்டு புத்தியாகவே இருக்கான் டீச்சர் வேறு அவனை வேறு ஏதாவது கான்செப்ட்டில் கொண்டுட்டு வாங்க ஆமாங்க டீச்சர் சரிங்க டீச்சர் வேறு ஏதாவது போர்ட்ஸு இதுமாதிரி எதுன்னாலும் கொஞ்சம் அது பண்ணுங்கள் சார் டீச்சர் ஆர்வம் அதை காட்டுங்கள் வேறு எதா கோச்சிங் கிளாஸுனாலும் அவனுக்கு வையுங்க டீச்சர் கோச்சிங் கிளாஸு அவனை கொஞ்சம் தனியாக கிளாஸ்லேயே கொஞ்சம் தனியாக கவனியுங்க டீச்சர் அவன் எதாவது இது பண்ணானா நீங்கள் இது பண்ணுங்கள் அடியுங்க ஆ ஓகே டீச்சர் வீட்டில் படிக்கிறான் டியூஷன் அனுப்பிவிட்ருக்கோம் டீச்சர் அவனை வீட்டில் டியூஷன் அனுப்பிட்டு வீட்டில் படிக்கிறான்னு சொல்ல முடியாது வீட்டுக்கு டியூஷன் போய்ட்டு வந்துட்டு கொஞ்சம் இருப்பான் கொஞ்சம் செத்த நேரம் ஒரு பத்து நிமிஷம் படிப்பான் அதுக்கப்புறம் அவன் வேலையை காட்ட ஆரம்மிச்சிருவான் அவன் பக்கம் விளையாண்டுட்ருப்பான் இப்படி தான் டீச்சர் இருப்பான் அவன் சரிங்க டீச்சர் அவனை நீங்கள் தான் டீச்சர் கொஞ்சம் கொண்டுட்டு வரணும் ஓகே டீச்சர் தேங்க்ஸ் டீச்சர் இது இதுவே கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் அவனை என்கிரேஜ் பண்ணோம்னா நானும் பாக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் என்கிரேஜ் பண்ணுங்கள் டீச்சர் ஓகே டீச்சர் தேங்க்யூ டீச்சர்